என் பேர் கீர்த்தனா நான் வந்து டிசம்பர் மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி ஒன்ல வந்துட்டு எங்கள் அப்பாவான ஆனந்தனுக்கும் எங்கள் அம்மாவான பூங்கொடி அவங்களுக்கும் ரெண்டாவது ரெண்டாவது கொழந்தையா வந்து பிறந்தேன் நான் சின்ன வயதுல வந்து ரொம்ப வால் அப்படிலாம் சொல்லமாட்டேன் ரொம்ப அமைதி எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க நான் வந்து ரெண்டர வயசு கொழந்தையா இருக்கும்போது எங்கள் அம்மா வந்து என்னையை வந்து பால்வாடியில் வந்து சேர்த்துட்டு போவாங்கலாம் வேலைக்கு எங்கள் அண்ணனை வந்து சேர்க்கும் போது எங்கள் அண்ணன் வந்து டக் டக்குனு அழுதுகிட்டு ஓடியாந்துருவான் ஆனால் நான் அப்படி இல்லை நான் வந்துட்டு அழவும் மாட்டேன் எதுவும் பண்ணமாட்டேன் அமைதியாக இருப்பேன் இன்ன வரைக்கும் எனக்கு ஸ்டடிஸ்னால் அவ்வளோ பிடிக்கும் எனக்கு படிப்புனால் அவ்வளோ பிடிக்கும் அவ்வளோ டெடிகேஷனாக ரொம்ப விருப்பமாக சந்தோஷமாக தான் பண்ணுவேன் அதனாலே என்னவோ நான் எப்பவுமே வந்து எல்லாருக்கும் எல்லாரோடய ஃபேவரட்டாக இருந்திருக்கேன் ஸ்கூல்லேயும் சரி காலேஜ்லேயும் சரி அதனால் எனக்கு வந்துட்டு என்னையை வந்து ரொம்ப பிடிக்கும் என்கிட்ட பிடிச்ச ஹாப்பிட்ன்னு பார்த்தீங்கன்னா நான் சைலெண்ட்டாக இருப்பேன் எனக்கு டான்ஸ் ஆடுவேன் நல்லா நல்லா டான்ஸ் ஆடுவேன் நல்லா பாட்டு பாடுவேன் நல்லா ஸ்டோரி சொல்லுவேன் அதுவும் இல்லாமல் நான் அதுவும் இல்லாமல் எனக்கு வந்துட்டு பிடிச்ச ஆக்டர்ன்னு பார்த்தீங்கன்னா விஜய் அது என்னவோ தெரிலங்க நான் எப்படி எனக்கு வந்து விஜயை பிடிச்சிதோ இல்லையோ எனக்கு தெரியல விஜய்னால் அவ்வளோ அவ்வளோ அவ்வளோ பிடிக்கும் அவர்கிட்ட சின்ன வயதுல இருந்து என்ன அவர் பார்த்து தான் வளர்ந்தன்னே சொல்லலாம் எனக்கு சந்தோஷமான டைமாக இருக்கட்டும் போரிங்கான டைம்மாக இருக்கட்டும் எல்லாமே வந்து எனக்கு விஜய்னால தான் ரொம்ப அழகா இருக்கன்னு நான் சொல்லுவேன் விஜய்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் டான்ஸு ஆக்டிங் அவரு பேசுகிற விதம் எல்லாமே எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச இன்னொரு விஷயன்னு பார்த்தீங்கன்னா சைலெண்ட்டாக இருப்பார் ப்ளஸ் வந்துட்டு வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்கார துரை மாதிரி நல்லா ஃபாஸ்டாக ஒர்க் பண்ணுவார் செம்மையாக எல்லாத்தையும் இம்ப்ரெஸ் பண்ணிடுவாரு ஸோ அந்த க்வாலிட்டி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் ஒரு சில ஹாபிட் வந்து எனக்கும் விஜய்க்கும் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் நானும் ரொம்ப சைலெண்ட்டாக இருப்பேன் ஆனால் எதாச்சும் வேலை சொன்ன வந்துட்டு நானுமே வந்து நல்லா பண்ணுவேன் ஸோ என்னோடய இன்ஸ்ப்ரேஷன் மாடல் பர்சன் எல்லாமே வந்துட்டு விஜய் தான் அதுக்கு அப்புறம் எனக்கு வந்துட்டு ஆப்ரகாம்லிங்கன் ரொம்ப பிடிக்கும் ஸோ அவரோடய வாழ்க்கை வரலாறை வந்து நான் வாசிச்சப்போ எனக்கு அப்போ தெரியாது என்ன இவர் இவ்வளோ பெரிய மனுஷன்னு போகப்போக தான் எனக்கு வந்த அந்த புக்கை படிக்க படிக்க தான் இப்படி ஒரு மனுஷன் வந்துட்டு இருந்துருக்கார் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிச்சு அவரு எப்படின்னா ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து அவருக்கு முக்கியமா அவரு எல்லா சக்ஸஸ்ஸுக்கும் முக்கியமாக இருந்தது என்னன்னா அவருடைய தன்னம்பிக்கை உழைப்பு அவரோடய ஃபேவ்ரட் புத்தகம் அவரோடய முக்கியமான கோர்ட்ஸ் என்னன்னா என்னோடய உண்மையான நண்பன் அப்படின்னா நான் இது வரைக்கும் படிக்காத புத்தகத்தை யார் வாங்கிட்டு வந்து எனக்கு கொடுக்குறானோ அவன் தான் என்னோடய தலை சிறந்த நண்பன் அப்படின்ட்டு ஒரு வாக்கியம் இருக்குது அது என்னையை ரொம்ப வந்து இம்ப்ரெஸ் பண்ண வாக்கியம் ஸோ அவரோடய ச சின்ன வயசு இன்சிடென்ட் என்னன்னா ஒருத்தக்கா வந்து எல்லாரும் சர்ச்சில் போய் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும் போது எல்லாரும் வந்து எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபாதர் இவரு வந்து வேண்டிகிட்டு இருந்துருக்கார் வேண்டிகிட்டு இருந்திருக்க போய் எல்லாத்திகிட்டையும் கேட்குறாரு நீ என்னவாக ஆகணும் அப்படின்னு அவங்க வந்து நான் இப்படி ஆகணும் இப்படி சேவை செய்யணும் அப்படி பண்ணணும் நல்லா நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவரு மட்டும் எந்ச்சி நான் ஜனாதிபதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு எல்லாத்துக்கும் ஒரே ஆச்சரியம் என்னென்னா நான் நீ வந்துட்டு எல்லாரும் பொதுநலமாக யோசிக்காமல் என்ன சுயநலமாக யோச்சிட்டு நீ வந்துட்டு இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லும் போது இங்கே வந்துட்டு தாழ்த்தப்பட்ட மக்களை வந்து இந்த இந்த நாட்டில அவ்வளோ கொடுமைப்படுத்துறாங்க ரொம்ப கேவலமாக பார்க்குறாங்க அதனால வந்துட்டு நான் வந்துட்டு ஜனாதிபதி ஆகி இந்த மக்களுக்கு வந்து என்னால் முடிஞ்ச சேவையும் சுதந்திரத்தையும் வாங்கி கொடுக்கணும் அதனால் தான் நான் ஜனாதிபதியாக ஆக விரும்புகிறேன் அந்த பதவிக்கான திறமையும் அதுதான் ஒ ஜனாதிபதியாக ஆகினா மட்டும் தான் இந்த மாதிரி அவலங்களை வந்து போக்க முடியும் அப்படின்னு சொன்னார் ஸோ அந்த மாதிரி நாமளும் வந்துட்டு நம்ம சுற்றி இருக்கிறவங்க நம்ம மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்ட்டு நான் நினச்சேன் அது மட்டும் இல்லாமல் எனக்கு இன்னொரு இன்ஸ்ப்ரேஷனான மாடல்ன்னு பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் வந்து எல்லாரோடய ஃபேவரட்டான தலை எம்எஸ் தோனி அவர்கள் தான் அவங்களோட வாழ்க்கை வ நிறைய இன்சிடென்ட் வந்து நடந்திருக்கு அவர் வாழ்க்கையில் எவ்வளோவோ கஷ்ட நஷ்டங்கள் ஃபஸ்ட் மேட்ச் ஆள் அவுட்டு எல்லாமே ஆள் அவுட்டான மேட்ச்சும் இருக்குது ஃபஸ்ட்லே டக் அவுட்டான மேட்ச்சஸும் இருக்கும் எல்லா இதிலையுமே அவரு வந்து சொல்கிற ஒன்று தான் நான் வந்து இந்த நிமிஷத்துல எனக்கு பிடிச்ச ஒர்க்க நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு அந்த ஒரு நினப்புல வந்து அவர் ஒவ்வொரு மேட்ச்சும் வந்து விளாண்ட்ருக்காரு ஒவ்வொரு டைமும் எங் ஜென்ரேஷனுக்கு வந்து அவர் ஒரு இன்ஸ்ப்ரேஷனாக திகழ்கிறாரு எலிங்க இப்போ டாப்ல இருக்க விராட் கோலியாக இருக்கட்டும் ரோஹித் ஷர்மாவாக இருக்கட்டும் எல்லாமுமே வந்துட்டு அவரோட அவரை வந்து இன்ஸ்ப்ரேஷனாக எடுத்துக்கிட்டு வந்தவங்க தான் அதனால் வந்து எம்எஸ் தோனியை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அடுத்தது வந்துட்டு என்னோடய டீச்சர் என்னோடய ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் டீச்சர் அந்த டீச்சர் படிச்சதால தான் என்னவோ அங்கே இன்னமும் வந்து நான் வந்துட்டு ஒவ்வொரு க்ளாஸ் படிக்கும் போது எனக்கு வந்து இந்த போட்டி போட்டு படிக்கணும் அப்படிங்கற ஒரு விருப்பம் போட்டி போட்டு படிக்கணும் கனவு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கற எண்ணமே வந்துட்டு எங்கள் டீச்சர் ஏற்படதான் அவங்க ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது வந்து எங்களுக்குள்ளே வந்து ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் தான் இவங்களுக்கா என்ன அப்படின்ட்டு பார்க்காம ஒ ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட்ல வந்துட்டு நல்லா படிக்கணும் போட்டி போட்டு படிக்கணும் நீ நான் படிக்கணும் நம்மள ஒரு டேலெண்டாக படிக்கணும் நம்மளோட கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி நம்மளோட ஸ்கில்ல வளர்த்துக்கணும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்துட்டு இருக்கணும் அப்படின்ட்டு அதனாலையோ என்னவோ நாங்கள் விடியற்காலைல எந்ச்சி படிக்கிறது நல்லா விளையாட்றது ஃபஸ்ட் சொல்லுவாங்க நல்லா விளாடணும் நம்மளோட வியர்வை துளிகளை அதிகமாக வெளியேற்றணும் அப்படின்ட்டு சின்ன வயதிலே அவங்க சொல்லுவாங்க அதனால் நல்லா விளையாடணும் அதுக்கு ஏற்ற மாதிரி நல்லா சாப்பிட்ணும் ஹெல்த்தியான பொருளை சாப்பிடணும் நல்லா ஒர்க் பண்ணணும் மற்றவங்களுக்கு வந்துட்டு நம்ம எப்பவுமே ஹெல்ப் ஃபுல்லாக இருக்கணும் அப்படீன்ட்டு எல்லாமே அவர் சொன்னது தான் அவங்க சொல்லிக்கொடுத்தது தான் ஸோ எப்போவுமே வந்து என்னோடய மானசீக குரு அப்படின்னா என்னோடய ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் மெர்சி மிஸ் தான் ஸோ அவங்க வந்துட்டு கத்துக்கொடுத்த அந்த ஒரு லெஸ்ஸன் சின்ன வயதுல கொடுத்த லெஸ்ஸன்னும் என்னோடய ஃபேவ்ரட்டான ஆல்வேஸ் ஃபேவ்ரட்டான என்னோடய தளபதி அவங்களோட இன்ஸ்ப்ரேஸிங்கான நிறைய விஷயமும் தான் இன்னுமே வந்து நான் வந்துட்டு ஏன் லைஃப்லயாக இருக்கட்டும் என்னோடய ஸ்டடிஸ்லியாக இருக்கட்டும் என்னோடய பிகேவியலாட்டும் நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட்டானான ஒரு குட் கேர்ளாக குட் பிகேவியர் உள்ள கேர்ளாக வந்துட்டு என்னை வந்துட்டு வளர்த்துக்கிட்டது வந்து அவங்களோடய கைய்டன்ஸ் தான் ஸோ இதே மாதிரி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சக்ஸஸ்க்கு வந்துட்டு எல்லாமே என் ஃப்ரெண்ட்ஸ் தான் காரணம் எல்லாம் ஸ்டடியிலியுமே எல்லா ஸ்டாண்டர்டுலியுமே என்ன என் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ்னால தான் நான் இப்படி இருக்கேன் அதனால என்னோடய ஏன்கிட்ட உன்னோடய சக்ஸஸ்கான காரணம் என்னென்னு கேட்டால் ஃப்ஸ்ட் என்னோடய பேரெண்ட்ஸ் அடுத்தது என்னோடய டீச்சர் அதுக்கு அப்புறமேட்டுக்கு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்லுவேன் எல்லாம் நேரத்திலையும் எனக்கு சப்போர்ட்டிவ்வாக இருப்பாங்க நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னா எப்படி நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கறத மற்றவங்க எப்படி ஜட்ஜ் பண்ணுவாங்கன்னா நம்மள சுற்றி இருக்கிறவங்கள வச்சி தான் ஜட்ஜ் பண்ணுவாங்க அதனாலனு வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து என்னோடய சக்ஸஸ்க்கும் என்னோடய கயா என்னோடய நல்ல பழக்க வழக்கங்களுக்கும் காரணம் அதனால என்னோடய லைஃப் அப்படிங்கறது என்னோடய ஃபேம்லி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் தென் வந்து மை இன்ஸ்பைர்ஸிங் லீடர்ஸ்ஸோடய இன் இன்னவரையும் நான் சந்தோஷமாக போய்க்கிட்டு இருக்குது